இப்போ எங்க கிராமத்தில் பார்த்தீங்கனா என்னான்ன தொழில்னா விவசாயந்தான் மெயின்னு விவசாயம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட் இருக்கு எங்கள் கிராமத்தில் அது தான் அப்புறோம் வந்து பார்த்தீங்கனா எல்லா தொழிலுமே வந்து எங்கள் ஊர் சைட் பார்த்தீங்கனா நிறைய இந்த கரும்பு சோளம் கம்பு அந்த மாதிரி விவசாயிங்கள் எல்லாம் நிறையா பண்ணுவோம் அப்புறோம் வந்து கூலி தொழில்தான் மற்றபடி எல்லாமே இந்த கட்டிட வேலைக்கு போகறது கொத்தனார் மேஸ்த்ரி அந்த மாதிரி வேலைதான் ஏன்னா இங்கே படிக்காதவங்க தான் கொஞ்சம் கிராமத்தில் நாங்கள்லாம் என்ன படிச்சோம் ஒன்றும் படிக்கிலை எங்கள் பிள்ளைவோலதான் இப்போ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட் இருக்கோம் அப்புறோம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சிறு தொழில்லாம் செஞ்சிட் இருக்கோம் இந்த பாக்கெட் போட்டு வீட்டில் வடகம் செய்யறது அந்த மாதிரி தொழில் எல்லாம் வந்து இப்போ நாங்கள் ரொம்பவே பண்ணிட் இருக்கோம் அதுதான் வந்து எங்கள் ஊரில் உள்ள தொழில் அப்புறோம் வந்து நாங்கள் சிறப்பாக என்ன பண்ணுறோம் அப்படினா இந்த சில்லற ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து அதை பாக்கெட் போட்டு கடைக்கு கடை போட்றது இதுலாம்தான் கட்டிட கலை கட்டிட தொழில்ங்கிறது வந்து எங்கள் ஊரில் அதிகம் மேஸ்த்ரி சித்தாள் கொத்தனார் அந்த மாதிரி தொழில்லாம் வந்து நாங்கள் நிறையா தான் போயிட் இருக்காங்க வேறு ஒன்றும் சிறப்பான தொழில்ன்னு நம்ம ஒன்றும் சொல்லுறதுக்கு இல்லை எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம்